ஹலோ ஆ சொ ஆ சொல்லுங்கள் டென்த்தில் எவ்வளோ மார்க்கு ஓகே என்ன குரூப்பு கேட்குறீங்க ம் ஓகே ஓகே ஓகே ஃபீஸ் வந்து ஃபார்ட்டி டூ தௌசண்ட் ஆகும் ஏரியா எந்த ஏரியா அம் இதில் ஸ்கூல் வேன்ல வருவீங்களா ப்ரைவேட் வேன் வச்சிக்குவீங்களா ஓகே ம் ஓகே அதுக்கு வந்து லெவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸ் பே பண்ணணும் பர் இயர் ஆ ஆ டென்த்து மார்க் ஷீட் கொண்டு வாங்க அப்புறம் பழைய ஸ்கூல்லருந்து டிசி வாங்கி இது பண்ணிக்கலாம் ஆ ஓகே தேங்க்யூ